நீண்ட பைக்கிங் நம்ம பயணம் செய்யறப்போ இல்லை சுற்றுப்பயணம் செல்வதாக இருந்துச்சுன்னா நம்ம முக்கியமாக எடுத்துகிட்டு போவது மேக்சிமம் அதாவது முடிந்த அளவுக்கு வண்டிக்கு தேவையான ஆபரணங்கள் வந்து தேவையானதாக இருக்கணும் ஏன்னால் அதுக்கு தேவையான லைசன்ஸு வண்டிக்கு தேவையான ஆர்சி புக்கு இருக்கணும் சென் தென் வந்து இதில் எமிஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் இருக்கணும் ஸோ இ இதெல்லாம் ரொம்ப நெஸசரி இந்த விஷயமெல்லாம் முக்கியமாக அதில் இருக்கணும் எப்படி நம்ம தயாராகணும்னால் முதலில் ஒரு லாங் ட்ரைவ் அதாவது நீண்ட பயணம் நம்ம போகணும்னால் முதல்ல நம்மளுக்கு நல்ல பைக் ரைடிங் கியர்ஸ் அதெல்லாம் தேவைப்படும் ரைட் கேஜேஸ் வந்து தேவைப்படும் சொல்லப்போனால் நம்மளுடைய சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம் பாதுகாப்புங்கிறது தான் இங்கே வந்து பைக்கிங் பயணம்ங்கிறது ரொம்ப முக்கியம்ங்கிறதை விட அதுனுடைய பாதுகாப்புத் தன்மைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னால் உயிர் போயிருச்சுன்னா அதுக்கான விலை வந்து மதிப்பற்றதுன்னு சொல்லுவாங்க விலை மதிப்பற்றது உயிர் தான் இப்போ அதுக்கு நம்ம தயாராகும் போது அது மிக அதிகமான நீளம் கொண்ட நம்ம வந்து ட்ராவலிங் அதிகமாக பண்ணிண எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு வந்து இருந்திருக்கணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் நம்ம அடுத்து அடுத்து போறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்தடுத்ததுன்னால் எப்படி வந்து நம்ம ஹைவேஸில் வந்து ரைட் பண்ணணும் ஸோ நீண்ட தூரத்தில் எப்படி இந்த நெடுஞ்சாலைகளில் எப்படி ஓட்டணும் குறுகிய சாலைகளில் அர்பன் ஏரியாஸில் அப்புறம் ரூரல் ஏரியாஸில் எப்படி நான் ஓட்டணும் கிராமப்புறங்களில் நகரப்புறங்களில் வந்து எப்படி ஓட்டணும் அண்ட் தென் நம்ம எப்படி எப்படி பாதுகாப்பான டிராஃபிக் ரூல்ஸஸ் எல்லாம் நிறையா இருக்குது ஸோ அதை நம்ம எப்படி நம்ம கைட் பண்ணி போகிறதுங்கிற அந்த பேஸிக்கான விஷயம் அந்த அடிப்படையான செய்திகளை நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஸோ இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் சுற்றுலாங்கிறது ரொம்ப முக்கியம் அதை விட பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு இருக்கும்